ஆ வணக்கம் மேடம் மீட்டிங் வர சொல்லி இருந்தீங்க ஆ மேடம் மீட்டிங் வர சொல்லி இருந்தீங்க ஆ நல்லா இருக்கேன் மேடம் படிக்கிறான் மேடம் கேட்டால் படிக்கிறேன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான் ஏதாவது

இல்லை மேடம் வீட்டில் ஏதாவது வே வேலை சொன்னால் கூட செய்கிறது இல்லை படிக்கிறேன்னு சொல்லிவிட்டு உட்காந்துகிறான் அப்புறம் ஃபோன் என்ன ஃபோன் என்ன நோண்டுற அப்படினு கேட்டால் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது அப்படினு சொல்கிறான் கேட்டால் படி

ஆ ஆ பார்த்துக்கிறேன் மேம் ஆ சரி மேம் ரொம்ப நன்றி மேம்